கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா படிச்சுருப்பாங்க டிரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறோம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேச்சு வார்த்தைகளும் நல்லாயிருக்கும் மத நடைமுறைகளின் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சம உரிமையும் கொடுப்பாங்க அவங்க அவங்க கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அவங்க அவங்களும் நடந்துக்குவாங்க பார்த்து அது மட்டும் இல்லாமல் யாரும் ஜாதி மதம் அப்பிடின்லாம் வேறு நீ இங்கே உட்காரக்கூடாது அங்கே ஒர்க் உட்காரக்கூடாது அப்டில்லாம் சொல்ல மாட்டாங்க எல்லாமே கரெக்டான முறையிலையும் நடந்துக்குவாங்க அவங்க எல்லாமே சமம் அப்படி தான் நினச்சிக்குவாங்க நினச்சிருப்பாங்க தமிழில் மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் தான் அதிகமாக பேசுவாங்க பேசுறதை பார்த்தா கரெக்டாக ஸ்லாங் கரெக்டாக தமிழ் கரெக்டான தமிழ் தான் பேசுவாங்கன்னு அப் அப்படின்னு இல்லை நல்லாதான் பேசுவாங்க தமிழ்லாம் எங்களோடு இங்கே வந்தீங்கன்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க ஸாரி தான் கட்டணும் வேஷ்டி சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லியும் தருவாங்க